அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா கூரை வீடு தான் அந்த சமயத்துலேலாம் பார்த்தீங்கன்னா கூரை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது வயலுன்னு சொல்லுவாங்கள் அதை வந்து அது அதை வந்து அறுத்துக்கிட்டு வருவாங்கள் அதை வந்து அறுத்துன்னு வந்து கா கொஞ்சம் காய வச்சு அப்புறம் அதை ப அதை என்ன பண்ணுவாங்கள் கூரைப்போடுவாங்க அதுக்கு சொல்லுவாங்கள் கோரை அப்படின்னு சொல்லிகிட்டு சொல்லுவாங்கள் அப்போ அது வந்து ம வீட்டு மேலே போட்டுகிட்டு இருந்தாங்கனாக்கா அது வந்து அதாவது இந்த இப்போ வந்து ஏசின்னு சொல்கிறோம் இல்லையா அப்போ வந்து அந்த கூரை வீடே ஒரு ஏசி மாதிரி தான் இருக்கும் குளுகுளுன்னு இருக்கும் அந்த வீடு இருக்கும் அப்போது வந்து அது வெயில்லே தெரியாது அந்தளவுக்கு இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது சமீபத்தில் கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா ஓட்டு வீடுன்னு வந்துச்சு அப்போ ஓட்டு வீடுன்னு வந்தால் மதியான நேரத்தில் பார்த்தா பயங்கரமாக வெயிலாக இருக்கும் அப்போ வந்து அந்த வெயில் அந்த வெயில் டைமில் உள்ளே இருக்க முடியாது வெளியில் பார்த்தா அந்த முத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதில் தான் வந்து மரம்லாம் இருக்கும் அந்த பக்கம் மரம் செடியெல்லாம் வீட்டில் வச்சுருப்பாங்க அந்த இடத்துல தான் சைடில் வந்து இருப்போம் இருப்பாங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து மர ஒரு ஒரு நேரம் நைட் ஆனால் பிற்பாடு தான் நாங்கள் உள்ளே வருவோம் அந்த மத்தியான டைமில் பார்த்தா அந்த வெயில் தாங்க முடியலை அப்படின்னு பார்த்தா தென்னை ஓலைலாம் கட் பண்ணிகிட்டு அந்த வீட்டு மேலே போடுவாங்கள் அப்போ போட்டு அப்போ வந்து நமக்கு குளிர்ச்சியான வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் அந்த மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தா மாடி வீடு இருக்கும் மாடி வீடு கட்டு வந்து மோல்டிங் வீடு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாக்கா அது வந்து கொஞ்ச நாள் வந்து சுண்ணாம்பும் சிமெண்ட்டும் கலந்து களிமண்ணும் கலந்து சுவர் வச் செவர் வைப்பாங்கள் அப்போ பார்த்தீங்கன்னா அதுவும் அந்த மாதிரி ஒரு வீடு கட்டுவாங்கள் அதுக்கப்புறம் பார்த்தா அதுக்கப்புறம் தான் மாடி வீடு அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு அந்த மாடி வீட்டில் கூட கொஞ்சம் பார்த்தாக்கா கொஞ்ச ம் இடுக்கமா அது கட்டும் பொழுது வெளிச்சம் வேணும் இல்லையா வீட்டிற்கு அதனால் மேலே வந்து வெளிச்சம் வீட்டுக்குள்ளே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஒரு கண்ணாடி மாதிரி வச்சு அந்த வெளிச்சம் தேவைன்னு அப்படி இருப்பாங்கள் அதுக்கப்புறம் ஒரு புகக்கூண்டு மாதிரி கட்டுவாங்கள் அந்த புகையெல்லாம் வெளியில் போகிற மாதிரி பண்ணுவாங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படே கட்டிக்கிட்டு இது மாதிரி பண்ணுவாங்கள் பண்ணிகிட்டு வீட்டு மு அதுக்கப்புறம் வெளியில் வந்தோம்ன்னா ஒரு ஹாலு அப்புறம் ஒரு தூண் வச்ச மாதிரி இருக்கும் வீடு அந்த அது மாதிரி கட்டுவாங்க அதுக்கப்பறம் பாத்தாக்கா அதுக்குள்ள தூண் வச்ச வீடு மாரி இருக்கும் அதுக்கப்பறம் பார்த்தாக்கா தூண் வச்ச மாதி ரி கட்டுவாங்கள் அதுக்கப்புறம் அப்படியே கட்டின்னே வருவாங்கள் அது கட்டின்னே வந்து அது அப்படியே இருக்கும் போது அந்த மாதிரி அப்றம் வந்து வாசல் முத்தம் இருக்கும் அப்றம் இப்ப வந்து நம்ம வ விளையாடுறதுக்குன்னு கூட ஒருசில இடத்துல அந்தமாரி கட்டுவாங்க அதுக்கப்பறம் பார்த்தா அது அழகாக வந்து பூச்செடிங்கள் அந்த மாதிரி வீட்டுக்குள்ளே பூ மரங்கள் அந்த மாதிரி எல்லாம் வச்சு நல்லா வீடு வந்து ஒரு அலங்காரமா இருக்குறமாரி அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு பூச்செடி எல்லாம் அந்த மாதிரி வைக்கும் போது மாடி மேலே தோட்டம் வைப்பாங்கள் மாடிக்கு மேலே தோட்டம் வைக்கும் போது எல்லா க கனி மரங்கள் அந்த மாதிரி எல்லாமே ட்ரம்மில் மண்ணு கொட்டி அந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய டப்பாங்களில் அந்த மரம் செடி கொடியெல்லாம் வளர்ப்பாங்க அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு அழகுப்படுத்துவாங்க வீட்டை அப்படியா இருக்கும் போது பார்த்தீங்கன்னா நமக்கு என்னென்ன அதாவது கீரைகள் தேவையான நம்மளுக்கு வந்து மரங்கள் செடிக்கொடி தேவையான எல்லாமே அது வந்து மெத்தை மேலையே எல்லாமே வரதுக்கு ஒரு காயி எல்லாம் வேணுன்னா எல்லாமே வீட்லேருந்து எல்லாமே ரெடி பண்ணி எல்லாம் முடிச்சுக்குவாங்க